சமீபத்தில் கொண்டாடின பண்டிகைன்னா நாங்கள் வந்து தீபாவளி கொண்டாடினோம் காலையில் தூங்கி எந்துரிச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் போட்டு நல்லா குளிச்சிவிட்டு அப்புறோம் இட்லி ஊற்றி சிக்கன் குழம்பு வச்சி சாப்பிடோம் மதியம் பிரியாணி செஞ்சோம் மட்டன் ஃபிஷ்ஷு பலகாரம் எல்லாமே செஞ்சோம் ரொம்ப சந்தோசமாக கொண்டாடினோம் அப்புறோம் என் பையனுங்களுக்கு வந்து புத்து புது துணியலாம் போட்டு விட்டு பட்டாசுலாம் வெடிச்சு ரொம்ப சந்தோசமாக இருந்தாங்க அப்புறோம் சாய்ந்தரம் ஆனதுக்கப்புறோம் நாங்கள் கோயிலுக்கு போனோம் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட சேர்ந்து கல்லாறலாம் போய் நல்லா சுற்றிப் பார்த்துட்டு வந்தோம் சுற்றி பாத்துவிட்டு வந்துவிட்டு நைட்டு நல்லா பட்டாசு நிறைய வெடிச்சு நாங்கள் ரொம்ப ஹேப்பியாக கொண்டாடினோம்